எங்கல் ஊரை சுற்றி காரமடை பெருமாள் கோயில் இருக்குது தென் திருப்பதிக்கு ஸ்தலம் இருக்குது அது வந்து திருப்பதிக்கும் இங்கேக்கும் கனெக்ஷன் இருக்குது அந்த அதனால எல்லோருமே நாங்கள் போகிறது எல்லாமே தெ காரமடை தென் திருப்பதி அப்படி போயிட்டு இங்கே வந்தோன்னால் வா பிப் பதினஞ்சி நாளைக்கு ஒரு வாட்டி பெளர்ணமி பூஜையும் இங்கே நடக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஈஸ்வரன் கோயில் அந்த வழிபாடு தலக்கு போவோம் வ வா வாரம் வாரம் வி போயிட்டு இருக்கோம் அது போக பதினஞ்சி நாளைக்கு ஒரு